ஹலோ சுஷ்மா ட்ராவல் ஏஜென்சீஸ்ஸா என் நேம் கீர்த்திகா டெல்லிலேருந்து பேசுகிறேன் ஒன்றும் இல்லை டெல்லிலேருந்து நாங்கள் தஞ்சாவூர் வந்துடுவோம் தஞ்சாவூர் வந்துவிட்டு அந்த திருவாரூர் சைடில் இருக்கிற பிளேசஸ்லாம் கொஞ்சம் சுற்றி பார்க்கணும் லைக் டெம்புள்ஸ் அதை மாதிரி பார்க்கலாமா ம் பார்க்கலாம் ஒரு டூ த்ரீ டேஸ் ஆகும் நானும் என்கூட ஃபேமிலிலேருந்து ஒரு டென் மெம்பர்ஸ் வருவோம் கொஞ்சம் கம்மி பண்ணி சொல்ல முடியுமா நான் ஏசி தான் பட் வந்துட்டு கம்ஃபர்ட்டபுளாக இருக்குமா நல்லா ப்யூர் வெஜிடேரியன் தான் இங்கே டெல்லி சைடுஸ்லெலாம் அவ்வளோவா ஃபுட் நல்லா இருக்காது உங்கள் சைடுஸில் ஃபுட் நல்லா இருக்குமா ஓகே நான் என் கூட சேர்த்து ஒரு டென் மெம்பர்ஸ் சரி ஓகே மேம் பட் ஆனால் நல்லா கம்ஃபர்டஃபுளாக பண்ணி தாங்க எல்லாமே ஃபுட்டு அப்புறம் அரேன்ஜ்மெண்ட் எல்லாமே ஆ இந்த வீக் செவன்த்து ஓகே மேம் கண்டிப்பாக நாங்கள் பண்ணுறோம் தேங்க்யூ